ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்க நாங்கள் ஆந்திரா ஆந்திரா செகேந்த்ராபாத்லேருந்து பேசுகிறோங்க

சரிங்க சரிங்க

ஆ உங்களுக்கு ஓகே தான் உங்களுக்கு மஞ்சள் எப்படி வேணும் பாக்கெட்டில் வேணுமா இல்லை தூளா வேணுமா எப்படி வேணும் உங்களுக்கு

நீங்கள் நேரில் வந்து பேசலாமே ஆ அப்படிங்களா ஆ ஓகே அமௌண்ட் பேசிக்கலாங்க ஆ நாங்கள் மஞ்சள் அனுப்பிச்சி வைக்கிறோம் சாம்பிளை அதை பார்த்துட்டு அப்புறம் அமௌண்ட் பேசிக்கலாம் நாங்களே தான் செய்கிறோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ பாக்கெட்டா வேணும்னாலும் கொடுக்குறோம் இந்த தூள் வேணும்னாலும் கொடுக்குறோம் சாம்பிள் சாம்பிள் அனுப்புகிறோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ

ஆ சரி சரிங்க மேடம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்